நிறையா ரெடிமேட் ஆடைகளை ஏன் மக்கள் விரும்புறாங்கன்னா இன்னைக்கி ரெடிமேட்டில வந்து டிசைன் நிறையா இருக்குது டிசைன் ஒரு டிசைன் ரெண்டு டிசைன் இல்லை ஒரு சட்டையில் பார்த்தா நாலு டிசைன் அஞ்சு டிசைன் இருக்கு லேடிஸ்களுக்கு பார்த்தா ஒரு டிசைன் எடுக்குறாங்கன்னாக்க அவங்களுக்கு ஏகப்பட்ட டிசைன் இருக்கு அதே போல குலந்தைங்களுக்கு அதே மாடல் தான் இன்னைக்கி ரெடிமேட் எடுக்குறாங்க அப்படின்னாக்க இன்னைக்கி விலைவாசிகள் நிறையா இருக்குது ரெடிமேட் எடுக்குறதை வந்து எப்படி எடுக்குறாங்க அப்படின்னாக்க டிசைன் நிறையா பார்க்குறாங்க குலந்தைகளுக்குலாம் நிறைய டிசைனு பார்க்குறாங்க இன்னைக்கு சின்ன சிறு சிறு சிறு பையனுங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட டிசைன் இருக்குது ஒரு டிசைன் ரெண்டு டிசைன் இல்லை அதனால் தான் வந்து ரெடிமேடை விரும்புறாங்க தைய ரெண்டாவது வந்து இன்னக்கு ரெடிமே வீட்டில வந்து எடுக்கணும்னா துணி எடுத்து தைக்கணுமுன்னாக்க தையக தைய கூலி ஆகுது டெய்லர் கூலி வர்றாங்க ஒரு இதுக்கு பார்த்தீங்கன்னாக்க ஐந்நூறு ஆற்நூறுனு கூலி போவுது இது அப்டிெல்லாம் ஐந்நூறு ஆற்நூறுக்கே ஒரு ட்ரெஸ்ஸே எடுத்து முடிச்சுக்கலாம் ஜென்ஸுக்கு அப்டி தான் இருக்கு அவங்களுக்கு ஒரு பேண்ட் ஷர்ட்டு எடுத்தாலே குறஞ்சது ஒரு ஐந்நூறு ஆற்நூறுவாய்ல எட்நூறுவாய்ல எடுத்துரலாம் இன்னைக்கு துணி எடுத்து தைக்கணுமுன்னா குறஞ்சபட்சம் ஆயர்ரூவா இல்லாமல் துணி எடுக்க முடியாது அந்த மாதிரி அதனால தான் இன்னக்கு வந்து ரெடிமேடு ஆடைகளை போனமா எடுத்தமா வந்துருவோம் இன்னக்கு ஒயிட் சட்டைல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பர் சட்டையெல்லாம் நல்ல நல்ல சட்டையெல்லாம் இருக்குது இன்னக்கு ரெடிமேட் நம்ம துணி எடுத்து தைச்சோமுன்னாக்க அந்தளவுக்கு நம்ம தைக்கிறதுக்கு வாய்ப்பு வராது இன்னக்கு ஒரு துணிய பார்த்தோன் அப்படின்னாக்கா அதை எடுக்கணுங்குறது ஆசையாக தான் இருக்கும் தைக்கிறது வந்து அதை எடுத்துட்டு நம்ம தச்சிவிட்டு திரும்ப கொண்டு போய் இது பண்ண முடியாது ரெடிமேடுங்கும்போது பத்து சட்டயை பார்க்கலாம் ஒரு ரெண்டு சட்டயை எடுக்கலாம் அதுக்கு தான் ரெடிமேடை விரும்புறாங்க எப்போவுமே வந்து ரெடிமேட்டுக்கு இதுதான் தருணம் குலந்தைங்களுக்கு அது போல் நாளைக்கு காலையில் ப பிறந்த நாளுன்னாக்க இன்னைக்கு போய் என்ன பண்ண முடியும் இன்னக்கு போய் எடுத்து தைக்க முடியாது அதனால் அவங்க போய் அந்த துணி எடுத்து உடனே பார்த்து பிள்ளைகளையும் கூப்பிட்டுப் போகறாங்க போட்டு பார்த்து ஒரு ட்ரெஸ்ஸுக்கு நாலு ட்ரெஸ்ஸு எடுத்துக்குறாங்க அவங்க அது தான் ரெடிமேட்டுக்கு தைக்கிற துணிக்கு உண்டான ஒரு வித்தியாசம் அதுக்கு ரெடிமேடு அதுதான் இதனால் தான் ரெடிமேடு எடுத்துக்குறாங்க